நீச்சல் அடிக்கப் போறப்போ கேணியில் குதிக்கிறப்போ அதிகமாக தண்ணி இருக்கிறப்ப போகக்கூடாது சாதாரணமாக அந்த ஏரியில் கொஞ்சம் குட்டையாக இருக்கிற இடத்துல அந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஒரு சேலையைக் கட்டி விட்டுக் கூட அப்படி நீச்சல் கற்றுக்குவாங்க அப்படின்னா இல்லைன்னா நீச்சல் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அங்கே இருந்தாங்கன்னால் அவங்களுடைய துணையோடு நீச்சல் கற்றுக்கலாம் அந்த கேணியில் நிறையாத் தண்ணி இருக்குறப்போ நம்ப கேணியில் குதிச்சு நீந்த்தங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டோம்னா அந்த பாறையில் உள்ளதுலெலாம் போய் நம்பளுக்கு காயங்கள் ஏற்படும் கையில் காலில் தலையில் இது மாதிரி காயங்கள் ஏற்படும் அது மாதிரி இருக்கிறத்துக்கு ஒரு சேலையாகவோ ஒரு துணியயோ கட்டிகிட்டு தெரிஞ்சவங்க பக்கத்துலிருந்து அப்படி மெதுவாக் அப்படி தூக்கிப் போட்டு அப்படி நீச்சல் அடிக்கணும் நீச்சல் அடிக்கிற போகிற டைமில் மூணு டைம் வந்து தண்ணி நம்பளை ரெண்டு டைம் மேலே வே ஏந்தி ஏந்தி விடும் அந்த டைம் பார்த்து கொஞ்சம் நம்ப அடிச்சுட்டு வந்துடணும் அப்படி இல்லைன்னா நம்பளை தண்ணி உள்ளாரே எடுத்துக்கும்